ஆ எங்கள் ஊரில் வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்குது அதில் என்னென்ன ஃபங்சனெல்லாம் நடக்கும் அப்படின்னா கட்சி மீட்டிங் நிறைய நடக்கும் இல்லை செலிப்ரேடிங் மீட்டிங் நிறைய நடக்கும் இப்போ நியூ ஒர்க் நியூ வருடம் பிறக்குது அப்படின்னா அதுக்கு நிறையா மீட்டிங் நடப்பாங்க இல்லை திருவிழாயெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய பங்சனெல்லாம் நடக்கும் சரி யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னா இப்போ கட்சி மீட்டிங்காக இருந்தால் சிஎம் பிஎம் அவங்கள்லாம் வருவாங்க இதே செலிப்ரேடிங் மீட்டிங்கன்னால் எங்கள் ஊர் சைடில் யார் பெரிய செலிபிரிட்டியாக இருக்காங்களோ அவங்க வந்து ஃப இது பண்ணுவாங்க இதே ஸ்கூல் காலேஜ் மூலிமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் அதுக்கு வந்து பரதநாட்டியம் சன் சிங்கரில் ஸோ அவங்கள்லாம் வந்து இது பண்ணுவாங்க அதே கோயில் திருவிழாவாக இருந்தால் ஆர்கெஸ்ட்டாயெல்லாம் போடுவாங்க சரி இதுக்கு எத்தனை பேர் வராங்க இப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊர் சைடில் இருக்கிறவைங்க பக்கத்தூர் சைடுங்க இதே காலேஜ் ஃபங்க்ஷனாக இருந்தால் சரி காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய பேரண்ட்ஸ் அதெல்லாம் வருவாங்க அதே கட்சி மீட்டிங்காக இருந்தால் அந்த கட்சியில் இருக்கவங்க எல்லாேருமே கலந்துப்பாங்க இதுக்கு நிறைய காரு பைக்கு எல்லாமே போகும் ஸோ ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்தன்றைக்கு பயங்கர க்ரௌடாக இருக்கிறதுனால ரொம்பவுமே டிராஃபிக் ஜாமாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு எங்கள் சைடெல்லாம் பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் போடுவாங்க